நம்ப இந்தியாவில் வந்து பொழுதுப்போக்கு துறை எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் தாஜ்மஹால் மெரினா பீச் மதுரை மீனாட்சி அம்மன் திருப்பதி பழனி கொல்லிமலை ஏற்காடு மேட்டூர் ஒகேனக்கல் இதெல்லாம் பார்த்திங்கனா நம்ம சுற்றுலாத் தலங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா இதில் வந்து எப்போ எல்லாம் வந்து கும்பல் அதிகமாக வருவாங்க அப்படின்னா ஏப்ரல் மே இந்த மாசத்தில் தான் வந்து கும்பல் அதிகமாக வருவாங்க மக்கள் இது வந்து குழு குழந்தைங்க வந்து ஸ்கூல் லீவ் டைமுங்கிறதுனால அதிகப்படியான கும்பல் வருவாங்க அவங்க வந்து அருவியில் குளிக்கிறது பார்க்கு வெளையாடுறது இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள வந்து வீட்டுக்குள்ளையே வச்சுட்டு நம்ம இருக்க இருக்கக்கூடாது அது வந்து அவங்களுடைய மன அழுத்தம் வந்து ஏற்படும் இது மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறப்ப அவர்களுக்கு ஒரு ஃப்ரீ மைண்ட்டு கிடைக்கும் ஃப்ரீயாக இது மாதிரி விளையாண்டு அவர்களுடைய ஜாலியாக என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ்ஸோடவும் நம்ப ஃபேம்லியோடவும் என்ஜாய் பண்ணுறப்போ அவர்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இது வந்து இது வந்து நிறையாவே நிறையா இடங்கள் இருக்குது கொல்லிமலையில் போனோம்னா வல்விலோரி அப்புறம் கா ஆகாய கங்கை அது மாதிரி நிறையா இடங்கள் இருக்குது ஏற்காடு போனமுன்னால் ப பூ பூங்கா அப்புறம் போட்டிங் இது மாதிரி நிறையா இடம் இருக்குது போ பார்க்கில் எல்லாம் போனமுன்னால் நிறையா சின்ன பிள்ளைங்க விளையாட்றதுக்கோ பெரியவங்க விளையாட்றதுக்கும் நிறையா ஊஞ்சல் அந்த மாதிரியெல்லாம் நிறையாவே இருக்குது அதெல்லாம் விளையாடுறப்போ நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் மறந்துவிட்டு நம்ம விளையாட்றப்போ மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு பொழுதுப்போக்கு அப்புறோம் வந்து பிரபலமான பொழுதுப்போக்கு விளையாட்டு என்னென்னன்னு பார்த்தோமுன்னா கிரிக்கெட்டு க அப்புறோம் கபடி இந்த மாதிரி விளையாடுறத வந்து அதிகமாக விரும்புவாங்க உங்களுடைய கிராமங்கள்லையும் சரி பெரிய பெரிய இடங்கள்லயும் சரி கபடி எல்லாம் விளையாடுறப்போ போய் மக்கள் ஆர்வமாக பார்க்குறதும் கூட இருக்குது அது வந்து மக்கள் வந்து எந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து அது பார்க்குறாங்க அப்படின்னால் ஒரு பொங்கல் டைமில் இது மாதிரி மூணு நாள் லீவ் வந்திருச்சு லீவ் வருது அதில் வந்து மக்கள் வீட்டில் இருப்பாங்க அந்த டைமில் ஏதாவது ஒரு கேம்ஸ் மாதிரி ஒரு பானை உடைத்தல் அந்த மாதிரி கபடி இந்த மாதிரி நிறைய போட்டி வச்சு அதில் வந்து மக்களும் பார்க்குற மாதிரி அவங்களை வந்து சொல் வச்சா அவர்களும் அதில் வந்து கலந்துக்கிட்டு அவர்களுடைய நேரத்தை வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அதில் அதில் களிப்பாங்க